எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடோம் இருக்கு அதில் அந்த இடத்துல வந்து நான் தோட்டம் மாதிரி வச்சிருக்கேன் மாடி தோட்டலாம் இல்லை வயல் தோட்டம் மாதிரி தான் இடோம் இருக்கிறதுனால அதில் வந்து நான் வெண்ட செடி பாவ செடி பீக்கங் செடி சொரச்செடி நொரப்பீக்காஞ்செடி எல்லாம் போட்டுருக்கேன் நான் இது போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து எல்லாம் கொத்தி விட்டு பில்லுல்லாம் பில்லுல்லாம் அரிச்சு பில்லுல்லாம் அரிச்சு போட்டு அவ்வ எல்லாம் மண்ணெல்லாம் கொத்தி விட்டு செம்மண்ணு இருக்கிறதெல்லாம் கிளரி விட்டுட்டு அப்பறோம் எல்லாம் கிளரி விட்டுட்டு பில்லுல்லாம் பொறிக்கிட்டு அதுக்கப்புறோம் ஆட்டு ஆட்டு கோ எருவு இருக்கு ஆட்டு எருது இருக்குல்ல ஆட்டு எருது போடுவேன் ஆட்டு எருது போட்டு எல்லாம் தூவி உட்டு அதுவும் ஒருக்கா கிளரி அந்த மண்ணெல்லாம் கிளரி விட்டு ஒரு ரெண் நாள் தண்ணி விட்டு தண்ணி விட்டுட்டு ரெண்டு நாள் அது நல்லா ஈரம் கட்டிறும் ஈரம் கட்டுன ஒன்னே ரெண்டு நாளைக்கு அப்புறோம் பாவ செடி பாவ வித சொர வித பீக்க வித வெண்டக்காய் வித இதெல்லாம் ஊனி உட் ஊனி விட்ருவேன் இதெல்லாம் ஊனி விட்ட உடனே அது மேலே ஒரு மட் மட்டை கிட்டை எல்லாம் போட்டு பராமரிக்கிணும் ஏன்னா ஏன் அப்படின்னா மாடு ஆடு எல்லாம் வரும் அதெல்லாம் வந்து சாப்பிட்ருச்சுனா அப்புறோம் அது எல்லாம் வேஸ்ட்டாக போயிரும் அப்போ மட்டை போட்டு ரெண்டு நாளைக்கு அப் டெய்லி தண்ணி ஊற்றணும் டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு டெய்லியும் தண்ணி ஊற்றுன ஒன்னே ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு அப்புறோம் அது கண்டிப்பாக எல்லா விதையும் முளச்சிறும் வெண்ட விதெல்லாம் நால் நாளில் அஞ்சு நாளில் முதச்சி முளச்சிறும் பாவ விதன்னா ஒரு ஒரு வாரம் ஆகும் சொர விதையும் ஒரு ஒரு வாரம் ஆகும் அதுக்கப் நொரப்பீக்கங்கா நாலே நாளில் முளச்சிறும் எல்லாம் முளச்ச ஒன்னே எல்லாம் தண்ணி விட் தண்ணி விட்டுட்டு அது மேலே வளர வளர வளர அதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு பந்தல் மாதிரி போடுவோம் ஒரு குச்சி இருக்குல்ல அந்த குச்சி எடுத்துரு வந்து நட்டு மாறு குச்சி மாறு இருக்குல்ல அது எல்லாம் எடுத்துரு வந்து நட்டுனா தான் அது வந்து மேலே போகும் அதுக்கப்புறோம் அவரை செடியும் போடுவோம் அவரை செடிக்கும் அது மாதிரி இது வந்த ஒன்னே அதுக்கும் மேலே பந்தல் மாதிரி போட்டா தான் செடியெல்லாம் ப படரும் அப்போ தான் வந்து செடியெல்லாம் நல்லா இருக்கும் அப்போ தான் காய் வக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறோம் அதுக்கு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் இடோம் இருக்கு அதில் வந்து பூஞ்செடியெல்லாம் வச்சிருப்போம் பூஞ்செடி மல்லிப்பூ செடி ரோஸ் செடி குண்டு மல்லி ஊசி மல்லி ஜாதி மல்லி இதெல்லாம் வச்சி இருக்கிறோம் அதுக்கும் வந்து இது மாதிரி மண்ணெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் கிளரி விட்டு ஆட்டுக்குளு ஆட்டு ஆட்டு எருது போட்டு அதுக்கப்புறோம் அதெல்லாம் போட்டு எல்லாம் கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறோம் ரோஸ் செடியை வச்சி ரோஸ் செடிக்கு வந்து மணல் மணல் அடி ம மணல தோண்டி நம்ம வந்து அதுக்கு வந்து மணல் கொட்டி அதுக்கு அப்புறோம் நம்ப ரோஸ் செடி வச்சோம்னா அருமையாக தழையும் அதுக்கப்புறோம் ரோஸ் செடி வச்சி அதெல்லாம் வந்து அருமையாக தழையும் அப்போ தான் வந்து சூப்பராக தழையும் அதுக்கு அதே மாதிரி ஒரு இதில் வந்து ஆஃபீஸில் வந்து விவசாய ஆஃபீஸில் வந்து ஒரு இது கொடுப்பாங்க ஒரு எருது மாதிரி கொடுப்பாங்க அதுக்கும் வந்து நாம்ப வந்து வைக்கலாம் அந்த ரோஸ் செடிக்கு அந்த எருது வந்து போட்டா அதுவும் நல்லா தழையும் அதே மாதிரி மல்லிப்பூ செடிக்கு எல்லாம் ஆட்டு எருது இந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டோம்ன்னா கொஞ்சோம் அது ஆ இதுக்குள்ளே போய் கேட்டு கடையிலையே போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் தோட்டம் வச்சிருக்கோம் அதுக்கு தேவையான இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்ன்னா அவங்களே தருவாங்க அந்த எருதெல்லாம் போட்டா சூப்பராக தழையும் ஆனால் வந்து நம்ம டெய்லியும் வந்து நாம்ப தண்ணியும் ஊற்றணும் எதுவும் இது பண்ணாம நம்ப பார்த்துக்கணும்